சார் வணக்கம் சார் சார் உபேருங்களா ஆ ஆமாங்க சார் சார் வணக்கம் சார் ஒன்னும் இல்லை சார் ஒரு சின்ன டீட்டெய்ல்ஸ் வேணும் ஆமாங்க சார் கொல்லுமாங்குடி என்ற ஊரில் இருந்து திருநள்ளாறு இருக்குங்கள சார் ஆமா திருநள்ளாறு அந்த சனீஸ்வரன் பகவான் போய் பாத்துட்டுங்க சார் அப்டியே நம்ம வந்து திருக்கடையூர் போகணும் சார் திருக்கடையூர் ஆமா அபிராமி சொல்லுவாங்கள ஆமாங்க சார் திருக்கடையூர் ஆமா ஆமா நம்ம திருநள்ளாறு போய்ட்டு திருக்கடையூர் போகணும் ஆமாங்க சார் ஒரு டென் மெம்பர்ஸ் போகணும் ஆமாங்க சார் ஒரு டென் மெம்பர்ஸ் போகிறதுக்கு நம்மகிட்ட எந்த மாதிரி வண்டி எடுத்தால் கரெக்டாக இருக்குங்க சார் டவேராங்களா சார் சார் டவேரா வந்துட்டு சார் நம்மள்ட்ட அதில் டென் நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபிளாக போக முடியாதுங்க சார் டவேராவுக்கு அடுத்து நம்மகிட்ட என்ன வண்டி சார் இருக்கு அப்படிங்ளா டெம்போ டிராவல்லுங்களா ஆ டெம்போ டிராவலருங்க சார் ஆமாங் சார் ஆ அது எடுத்துக்குவோம் சார் அது எடுத்துக்குவோம் சரிங்க சார் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து எப்படின் பார்த்திங்கன்னா அப் அண்ட் டௌன் கொலுமாங்குடிலேருந்து நீங்கள் கோவிலுக்கு அழைச்சிட்டு போய்ட்டு திரும்ப கொலுமாங்குடியில் வந்து விடணும் அதுக்கு எப்படி டார்ஜஸ் சார்ஜஸு எப்படி அப் அண்ட் டௌன் சார்ஜஸ் எப்பிடி கிலோமீட்டருக்கு எவ்வளோ என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொன்னிங்கனா நல்லாயிருக்கும் அப்படிங்ளா சார் கிலோமீட்டருக்கு டுவல் ருப்பிஸ் ஓ சரிங் சரிங் சார் இப்போ இங்கே இருந்து திருநள்ளாறு ஒரு இருபது கிலோமீட்டர் வரும்ங்களா சார் கொலுமாங்குடியில் இருந்து ஆ அப்போ அங்கே இருந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்ரு வரும்ங்களா இதில் ஒரு நாற்பது கிலோமீட்ரு ஓகே நாற்பதும் நாற்பதும் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் அப்போ எயிட்டி கிலோமீட்டர்ஸ்னா கிலோமீட்டருக்கு பன்னெண்டு ரூபான்னா ஓ ஓ சேரி ஓகே சார் ஓகே ஓகே ஆ ஆ சரிங் சரிங் சரிங்க சார் ஆ ஆ ஓ ஓ ஒரு கிலோமீட்டருக்கு அப்டியே ருபிஸ் ஓட கணக்கு பண்ணிக்க வேண்டிய தான் கிலோமீட்டருக்கு இவ்ளோன்றப்ப இத்தனை கிலோமீட்டருன்னா அவ்வளோ காசு ஓகே ஓகே ஓகே ஆமா ஆமா ஆமாங்க சார் ஆ டேட்டு வந்து பன்னெண்டு சார் பன்னெண்டு இப்போது வரை பன்னெண்டு ம் ஆமா ஜூலை பன்னெண்டு ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஆமா கிழமை வந்து பார்த்திங்கனா இப்போ அதான் இன்னைக்கி சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே போகிற மாரிருக்கும் சார் ஆமா வெனஸ்டே பத்து பதினொன்று பன்னொண்டு வெனஸ்டே போகிற மாரிருக்கும் ஆமா ஆ வெனஸ்டே காலையில் ஆ காலையில் ஒரு நைன் ஓ கிளாக் இங்கேருந்து கிளம்பர மாரிருக்கும் நைன் ஓ கிளாக் போய்ட்டு நம்ம போய்ட்டு உடனே பார்த்துட்டு இது சாமி கும்பிட்டுட்டு அப்டியே போய்ட்டு இது திருநள்ளாறு போய்ட்டு அப்டியே நம்ம இது அதா திருக்கடையூர் போய்ட்டு அப்பயே வர வேண்டியதுதான் சார் ஏன்னா திரும்ப ரிட்டன் இப்படி வந்துடலாம் ஆமா ஆமா உங்களுக்கு எது திரும்ப ரிட்டன் வரப்போ உங்களுக்கு எப்படி ரூட் எது கன்வினியன்ஸாக இருக்கோ நீங்கள் அப்படி வந்துடலாம் சார் அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்க திருநள்ளாறு போகிறதுகூட உங்களுக்கு எந்த ரூட்டு கன்வினியன்ஸாக இருக்கோ அந்த ரூட்டில் போயிக்கலாம் உங்களுக்கு எது கரெக்டாக ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பாத்துக்கோங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் ரூட்டோ அந்த ரூட்டில் போய்ட்டு கம்ஃபர்டபுள் ரூட்டில் அழைச்சிட்டு வந்து விட்ருங்க அதை பற்றின ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கார் அவைலபுள் இருக்குங்கள சார் உங்ககிட்ட அப்படிங்களா சரி சரி சரி அப்டிங்களா சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சார் அட்வான்ஸ் ஏதும் பே பண்ணணுங்களா அப்டிங்களா சார் சரி சரி சரி அடுவான்ஸ் பே பண்ணணும் ஓகே ஓகே ஓகே ஆ சரிங்க சரிங்க சார் சரி சரி ஓ அட்வான்ஸ் பே பண்ணாலும் பண்ணலாம் அப்படி நேரில் வந்துட்டு ஃபுல்லாக கடைசில கிலோமீட்டருக்கு ஓ அப் ஆமா ஆமா ஆமா ஓ இங்கே வந்துட்டு டோட்டல் கிலோமீட்டர்ஸு ஓ ரைட் ரைட்டு ரைட்டு அந்த ஜிபிஎஸ்ஸில் என்ன காட்டுதோ அத்தனை கிலோமீட்டருக்கு பே பண்ணணும் ஆ சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சரிங் சரிங்க சார் அதான் அதான் போய்ருக்கோம் ஏற்கனவே போய்ருக்குறோம் நாங்கள் வந்து பார்த்திங்கனா காரில் போய்ருக்குறோம் நிறைய சென்னை அந்த மாதிரி போய்ருக்குறோம் நாங்கள் டெம்போ டிராவலர் இது வரைலயும் எடுத்ததில்லை ஃபேம்லியாக வெளில போகிறதுனால டிராவலர் எடுக்கணுன் நெனைச்சோம் அதனால தான் சரிங்க சரிங்க சரிங்க சார் ஆமா நீங்கள் புக் பண்ணிடலாம்ல சார் ஓ உங்க ஆப்பில் போய் புக் பண்ணணுங்களா உபேர் ஆப்பில் போய் புக் பண்ணணும் ஓகே ஓகே சார் ஆமா ஆமா நம்ம எங்கே புறப்படுறமோ அங்கே எங்கே போகிறோம் எல்லாம் புக் பண்ணணும் ஓகே ஓகே ஓகேங்க சார் ஓகே ஆ ஓகே சார் ஓகே சார் சரி சரி சரி அவைலபுள்ருக்கு கார் அவைலபுள்ருக்கு அப்படி தான சார் ஆமா பன்னெண்டாந்தேதி ஆமா ஆமா ஆமா அன்னைக்கி ஒன்றும் ஃபங்க்ஷன் டேட்டோ எது மற்ற மற்ற விஷயமும் இல்லை ஆமா ஆமா ஆர்டினரி டே தான் அன்னைக்கி சரிங்க சரிங்க சரிங்க சார் இந்த பாத்து இப்ப சரிங்க சரிங்க சார் ஓகே சரிங்க சரிங்க சார் சரிங் சரிங் ஓ ரைட் ரைட் ரைட் தேங்க் தேங்க்ஸ் சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ